செல்ல பிராணிகள் அப்படிங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷ்யம் நானும் செல்ல பிராணி அப்படிங்குறத வந்து வச்சுருக்கேன் வச்சுருந்தேன் பட் இங்கே வந்து என்ன இஸ்யூ ஆகிடுச்சி அப்படின்னா அவன் வந்து அவனோட பேர் வந்து ஒரு ஒரு ஒருத்தவங்களோட பேர் வந்து ஐஸ்வர்யா அண்ட் இன்னொருத்தவங்களோட பேர் வந்து பைரவ் பைரவ் வந்து என்னப் பண்ணிவிட்டான் அப்படினா ரொம்ப சவுண்டு பாக்கறவங்கள்லாம் கடிக்க கடிக்க போய்க்கிட்டு அதனால் இங்கே இருக்குறவங்களுக்குலாம் பிடிக்கமா போயிடுச்சு அதனால் என்னப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட வளர்க்கிறத்துக்கு கொடுத்துருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து அதனால் அவங்க வந்து அந்த வளத்தவங்க வந்து வாங்கிகிட்டு போனாங்க எங்ககிட்டேயிருந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படினு சொல்லிருக்கிறாங்க பைரவ் ஒரு தடவை ஸோ அவனை நான் பாக்கிறத்துக்காக ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து டாக் அப்படினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டாக்ஸ்னா அவ்வளோ இஷ்டம் சின்ன வயசில் இருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசை அதுங்களலாம் வளர்க்கணுனு பட் இங்கே வந்து சுச்சிவேஷன் சரி இல்லை சரௌண்டிங்ஸ்லாம் நிறையா நெய்பர்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் பண்ணுறதுனால நாங்கள் வளர்க்கல வளர்த்த ரெண்டையும் வளர்க்குறதுக்காக மத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஐசு வந்து ரெண்டு குட்டி போட்டிருந்தது அந்த குட்டியவும் வளர்க்குறத்துக்காகதான் கொடுத்தோம் எங்களுக்கு என்னான்னா செல்ல பிராணிகளை பொருத்த வரைக்கும் அதுங்க அவங்க பண்ணுறது அதாவது ஒரு ஸ்ட்ரஸ் பஸ்டர் தான் சொல்லி சொல்லணும் நம்ப என்ன சொல்வது அதுங்க கிட்டே சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது ரொம்ப கைன் பர்சன்ஸ்னு தான் சொல்லி சொல்லணும் மனுஷங்களை விட அதுங்களுக்கு வந்து நம்ம மேல அவ்வளோ பாசம் இருக்கும் எங்கள் வீட்டில் கூட என் மேல் யாராவது ஏதாவது சொன்னாங்க எதாவது ஒன்று பண்ணாங்கனா கூட கம்முன்னு இருப்பாங்க பட் பட் யாரவது திட்டினாங்க என் கூட இது பண்ணாங்க அப்படினா அதுங்க வந்து குலச்சிகிட்டு கடிக்க போகிற மாதிரி பண்ணுங்க எனக்கு ரொம்ப அது பேக் போன்னு தான் சொல்லி சொல்லணும் அதுங்க இருந்த வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட குட்டி பையன் அப்படினு தான் சொல்லணும் பைரவ் அவன் திருப்பி வரப்போகிறான் நான் அவனை பார்க்கணும் கண்டிப்பாக பார்ப்பேன் அவங்கள கூட்டி வருவாங்க ஒன்ஸ் நான் அவன் கூட பார்த்துட்டு ஜாலியா வெளையாண்டுகிட்டு நல்லா இருக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த முமெண்ட்டுக்காக